ஹலோ ஆ ஹலோ யார் பேசகிறது ஆ சொல்லுப்பா ஆமாம் சாமி டீக்கடை வெச்சுருக்கேன் ஆ சரி சாமி ஆ கட்டிடம் கட்டுறீங்களா சரி சாமி ஏன் நல்லாயிருந்துச்சில்ல டீ நாங்களும் ஒரு ரெண்டு வருசத்துலேருந்து வச்சுருக்கோம்ப்பா ஆமாப்பா வடையும் போடுவோம் டீயும் போடுவோம் தங்கம் ஆ சரி டீ வேணும்முனா வந்து வாங்குங்கப்பா

ஆ ஆ போட்டுத் தாறேம்ப்பா ஆ சரி வர்றம்ப்பா ஆ

ஆ அங்கேயே எனக்கு மொத்தமாகவே கொடுங்க தங்கம் ஆமாம் வடைக் காசு மட்டும் அன்றைக்கி அன்றைக்கி கொடுத்துருங்க டீ காசு ஆ ஆ கொண்டார்

ஆ கொண்டார்றம்ப்பா டீ நல்லாயிருந்திருந்துச்சா ஆ சரி சரிப்பா

ஆ நல்லாயிருக்கம்ப்பா ஆ கொண்டார்றேன் ஆ கீழே வந்து சத்தம் போட்டுறேன் ஆ சரிப்பா ஆ ஆ ஆ உன் பேயர் என்ன சரி சாமி சரி சாமி நான் கீழே வந்து சவுண்ட் விட்றேன் ஆ சரி சரிப்பா